நான் தமிழ் ட்ராக்கர் யூடியூப் சேனல் பார்ப்பேன் ஏன்னால் அவர் வெவ்வேறு நாடுகளுக்குப் போய் வெவ்வேற விஷயங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார் தென் வெவ்வேறு ஃபுட்சையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார் எனக்கு வெளிநாடு போகிறோங்கற ஆசை இருக்கிறதனால நான் அந்த யூடியூப் சேனல்ஸ் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் தென் குக் வித் கோமாளி பார்ப்பேன் அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்பஸ்ட்ராக இருக்கும் தென் பிக்பாஸ் தமிழ் பிக்பாஸ் பார்ப்பேன் அதுவும் ரொம்ப பிடிக்கும் தென் ஜூனியர் சூப்பர் சிங்கர்ஸ் பார்ப்பேன் குழந்தைகள் எல்லாம் பாடுகிறத பார்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் தென் ஹிந்தியில் கேத்ரின்கோ கில்லாடி ஸ்டார்ஸ் ஷோ பார்ப்பேன் அது ரொம்ப அட்வெஞ்சரஸாக இருக்கும் தென் ஹிந்தியில் கூட பிக்பாஸஸில் பிக்பாஸ் ஷோஸ் பார்ப்பேன் தென் மலையாளத்தில் சில ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள பற்றி சில சேனல்ஸ் பேசுவாங்க அதையும் எனக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு பிடிக்கும்